இந்தியானால் எல்லாத்துக்கும் சுதந்திரம் கிடச்சிருச்சு அது உண்மையான ஒரு விஷயம் தான் ஆனாலும் நம்ம ஒரு முக்கியமாக விஷயமா கருதப்பட வேண்டியது வந்து என்னென்னா ஒரு நைட் டைம் இன்னமும் ஒரு பெண்மணி வெளியில் போகிறதுனா பயப்பட வேண்டியதாக தான் இருக்குது அதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் எத்தனையோ விதிகள் எத்தனையோ சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்கள் வெளியில் சுதந்திரமாக போகிறக்கு எத்தனையோ இருந்தாலும் ஆனாலும் ஒரு பெண் தனியாக நைட்டில் போகிறது அப்படிங்கிறது ஒரு ஷேஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்கள் இடையே ஒரு கருத்து உள்ளேயே இருக்குது அது மீண்டும் வர்றதுக்கு பல வழிகள் இருந்தாலும் இன்னமும் யாருமே வந்து அது தைரியமாக நான் வெளியில் போனேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப சொல்லவும் முடியாது அதே மாதிரி எந்த ஒரு பெற்றோர்கள்னாலும் ஒரு பொண்ணை இந்த டைம்மில் வா நீ தைரியமாக வா பா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறக்கு எந்த ஒரு பொற்றோர்களும் இதுவரைக்கும் முன் வர்றதில்லை அதுக்குக் காரணம் அதில் இல்லாத ஒரு சுதந்திரம் மற்ற டைம் எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த இரவு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைமில் வந்து ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது அது எத்தனையோ அது வந்து யாரையுமே குற சொல்கிறக்கும் இல்லை எல்லாரும் கெட்டவங்களும் சொல்லக் கிடையாது எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிறக்கு சொல்ல முடியாதுல்லை அந்த ஒரு சில கெட்டவங்கள்னாலே நல்லவங்க பெயரும் சேர்ந்து கெட்டுப் போகுது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் அவங்களோட எண்ணம் அதெல்லாம் வந்து சிறுசுலேருந்தே நம்ம மாற்றிருக்கணும் அதை எல்லாம் முழுக்க முழுக்க பெற்றோர்கள் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது சில பேரு ஏன்னால் வந்து அந்த ஒரு கெட்ட எண்ணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்து ஒரு பெண் அப்படிங்கிறது ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் என்னைக்கு எல்லா மனுஷங்களும் பார்க்குறாங்களோ அப்போ தான் இதுக்கு ஒரு பெரிய விடிவு காலமே அமையும்னு நான் நினைக்கிறேன் இதான் இந்தியாவில் இது வரைக்கும் இருக்குற இன்னொரு ஒரு சில கஷ்டமான விஷயம் அப்படினுட்டு நான் நினைக்கிறேன்